என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன வயசுல எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸு இருந்தாங்க அதிலையும் பார்த்திங்கனா நிறையா ஃப்ரெண்ட்ஸ்லயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறு சில குறிப்பிட்ட ஃப்ரெண்ட்ஸோட வந்து நான் போய் ஆத்துக்கு போவன் அங்கே மீன் பிடிப்போம் அங்கே மீனை பிடிச்ச மீனை வந்து நாங்களே சமைச்சி சாப்பிடுவோம் சினிமாவுக்கு போவோம் கோவிலுக்கு போவோம் நிறைய விளையாட்டுகளாம் விளையாடுவோம் அதில் வந்து பார்த்திங்கனா முக்கியமாக அந்த கிரிக்கெட்டு கபடி இந்தமாதிரி விளையாட்டு எல்லாம் விளையாடுவோம் அப்புறம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா எங்கள் தோட்டத்தில் நாங்களே வந்து பார்த்திங்கனா கூட்டாஞ்சோறு மாதிரி பண்ணி நாங்களே வந்து செஞ்சு சமைச்சி சாப்பிடுவோம் சினிமாவுக்கு போவோம் இந்தமாதிரி அப்புறோம் சைக்கிள் ஓட்டுவோம் ரன்னிங் ரேஸ் வைப்போம் இந்தமாதிரி நிறையா விளையாட்டுகள் வந்து பார்த்திங்கன்னா பொழுதுபோக்காக நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளோட விளையாண்டுகிட்டு நல்லா ஜாலியாக இருப்போம் அதை இன்னமே நினச்சாலும் எனக்கு வந்து ஒரு நினைவில் வந்து அப்படியே இருக்கு